கிராமப்புறத்திலுள்ள சிறு விவசாயிகள்தான் ஒரு பொருளை ஒரு பொருளை உற்பத்தி செய்யிறாங்க உதாரணமாக சொல்லப்போனால் தக்காளி வெள்ளாமையை வச்சு அதை அறுவடை செய்யறாங்கன்னா அவரு வந்து கொஞ்சம் ஒரு பக்கத்தில் இருக்கிற வி ஊருக்கெல்லாம் மட்டும்தான் அவர்னாலே சேல்ஸ் பண்ண முடியும் இதே அதை வந்து இவர் அவங்கனாலே அது தக்காளி பழங்கிறனால ரெண்டு நாளிலையோ மூணுநாளிலையோ அது கெட்டு போயிடும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து வணிகர்கள்கிட்ட வியாவாரம் கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் விவ சிறு விவாயிகளுக்கு வந்து பத்துரூவா கொடுத்துட்டு வணிக அந்த பொருளை வாங்கிட்டு போவாங்க ஆனால் வணிகர்கள் போய் அங்கே தக்காளி சாறு செஞ்சு அங்கெல்லாம் வெளி மாநிலத்தில் நாற்பதுருவா ஐம்பதுருவாக்கு அவங்க வந்து நூறுபாக்கு மேலே அவங்க சேல்ஸ் பண்ணி விற்பாங்க அப்போ வந்து வணிகர்களுக்கு வந்து லாபமாக வரும் சிறு விவசாயிகள் வந்து நம்ப அவர்களுக்கு வந்து கம் குறைவான சம்பளத்து குறைவான முதலீடு காசு மட்டும்தான் வரும் அதனால் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க